நான் வந்துட்டு ரெசிபியை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண் சில இடத்துல வந்துட்டு அப்டியே ஃபாலோ பண்ணுவேங்க என்னோடய கணவர் வந்துட்டு மேக்ஸிமம் காரம் அதிகமாக சாப்பிடுவாரு அதுக்கப்புறோம் அவருக்கு வந்துட்டு ஷுகர் வந்துட்டு ஸ்வீட்ஸ் செஞ்சோம்னா அவருக்கு ஷுகர் வந்துட்டு நிறைய இருக்கக்கூடாது திகட்ற மாதிரி அவருக்கு இருக்கக்கூடாது ஷுகர் வ ஷுகர் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு ஒருத்தருக்கேற்ற மாதிரி இப்போ என் தம்பிக்கு செய்யும்போது என் தம்பிக்கு வந்துட்டு அதில் ஸ்வீட்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் அதை அதுக்கேற்ற மாதிரி நான் அவனுக்கு செய்வேன் என் கணவருக்கு தேவைப்படும்போது என் கணவருக்கு ஏற்ற மாதிரி நான் சமையலை மாற்றி செய்வேன் ஏனால் அவங்களோட ஏனா அவங்களோடய ருசி தானே நமக்கு முக்கியம் அவங்க சாப்படற அவங்களோடய டேஸ்ட்டு தானே நமக்கு முக்கியம் அவங்களோட அவங்களுக்கு பிடிச்சி இருந்தால் தானே நம்மளோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நான் அவங்களுக்காக நான் மாற்றி தான் பண்ணுவேன்